ஐஸ்வர்யா ப்யூட்டி பார்லரா எங்கேஜ்மெண்ட்டுக்கு எங்கேஜ்மெண்ட்டுக்கும் மேரேஜ்க்கும் ப்யூட்டிஷன் பண்ணணும் எவ்வளோ ரேட் ஆகும் ஆ ஓகே மெனிக்யூர்ஸ் எல்லா எவ்வளோ ஆகும் அதெல்லாம் இருக்கா உங்ககிட்ட ஆ ஓகே எங்கேஜ்மெண்ட்டுக்கு எவ்வளோன்னு சொல்லுங்கள் மேரேஜ்க்கு தனி தனியாக சொல்லுங்கள் ஏதாவது ஆஃப்பர்ஸ் இருக்குமா ஆ ஓகே ஆ ஓகே டிஸ்கவுண்ட் ஏதாவது இருக்குமா ஆ ஓகேங்க லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆ ஆ ஓகே ஆ ஓகே வேறு ஏதாவது உங்கக்கிட்ட வேறு ஏதாவது இன்னும் ஸ வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இருந்தால் சொல் ஆ ஃபேஷியலெல்லாம் பண்ணலாம்ல அங்கேயே ஆ ஓகேங்க ஓகே மேம் நான் வந்து எப் ஆ ஃப மார்னிங் எப்போ மேம் திறப்பி ஓ ரிஓபன் ஆகும் ஓபன் ஆகும் ஆ ஈவினிங் ஃபைவ் ஓ க்ளாக் அந்த ஆ ஓகே ஆ ஓகே மேம் இந்த நம்பருக்கே கால் பண்ணி நான் அப் அப் அப்பாய்மெண்ட் போட்டுவிட்றேன் மேம் ஆ ஓகே வேறு எதுவும் நோ டவ்ட்டு மேம் ஓகே மேம் ஆ ஓகே மேம்